அது எங்கள் குழந்தைங்க தனியார் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அவுங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபீஸ் வந்து மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கிறோம் மாதம் மாதன்னா இப்போ வந்து நாங்க அக்கவுண்ட்டுலேலாம் கட்டுறது இல்லை நேரடியாக கொண்டு போய் அவுங்க ஸ்கூலிலேயே தான் கட்டிவிட்டு வர்றோம் அதுக்கு வந்து அவங்க ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க மாதம் ரெண்டாயிரம் ஸ்கூல் ஃபீஸ்னு ரெண்டாயிரம் கட்டுறோம் அது போக புக்குக்கு தனியாக ஒரு வருஷத்துக்கு உண்டான புக்குக்கு யூனிஃபார்மு ஷுவு மற்ற பொருட்கள்லாம் வந்து அதுக்கு தனியாக வந்து ஒரு தனி பேமெண்ட்டு அப்றம் மாதம் மாதம் கட்டுறது தனியாக ஒரு பேமெண்ட்டு ஆனால் எல்லாம் வந்து நாங்கள் அங்கே ஆஃபீஸில் போய் நேராகவே கட்டுறோம் எந்த அக்கவுண்ட் மூலியமாகவோ இல்லை ஃபோன்லேயோ நாங்கள் கட்டுறது இல்லை அப்பறம் அது போக பஸ்ஸு வசதி கொடுத்துருக்காங்க நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து எங்கள் குழந்தைகள அனுப்புறது தூரங்கிறதுனால நாங்கள் பஸ்ஸுக்கு அனுப்புகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஓட்டுக்கா பணம் கட்டிடணும் எவ்வளோ கட்றோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பதினைஞ்சிலேருந்து இருபது அது ஸ்கூலோட தூரத்தை வீட்டுக்கோட தூரத்தை பொறுத்து நம்மளுக்கு ஃபீஸ் போட்டுறாங்க நம்மளுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா வந்து கட்றேன்